நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னாங்க பயிர்களை வந்து காலநிலை பாதிப்பில் வந்து நிறைய கொஞ்சம் மோசமாக நடவடிக்கைதான் இருக்குதுங்க இப்போ இருக்கிறதுலயே அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துறாங்க இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தறனால எந்த சூழ்நிலையில எப்படி பயிர் வருதுன்னே தெரிய மாட்டிங்கிது சில பயிர்கள் வந்து நல்லா வருதுங்க சில பயிர் பார்த்திங்கன்னா காலநிலை வெ இந்த வெயிலோடைய அதிகமாக தாக்கம் வரதுனால சிலது வந்து பார்த்தினா கருகி போயிருதுங்க அதே மாரி குளிர் காலத்திலையும் பார்த்திங்கன்னாங்க அதிகமாக பனி பொழிஞ்சிதுன்னா பயிர்கள் பூரா அப்டே கருகி வளர்ச்சியே இருக்கறதில்லிங்க ஆனால் அதுக்கு வந்து சரியான காலநிலை இருந்தால் தானுங்க இந்த பயிர்களை வந்து பாதுகாக்க முடியும் அப்போ இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வைரஸ் கா வா நிறையா மனுசனுக்கு வரமாதிரி இந்த பயிர்களுக்கு நிறைய வைரஸ் தாக்குதல் இருக்குதுங்க அதனால் நிறைய இந்த பயிர்கள் வந்து ரொம்ப பாதிக்கிதுங்க இந்த பயிர்களை பாதுகாக்க சிலதுலாம் பார்த்திங்கன்னாங்க ச சரியான இயற்கை உரத்தை வந்துங்க நாம பயன்படுத்தோணுங்க அப்பறோங்க மண்ண வந்து வளமாக பயன்படுத்தோணுங்க செயற்கை உரங்களை பயன்படுத்தறது நாம கொஞ்சம் குறச்சிக்கோணுங்க அப்படி குறச்சோன்னாமாங்க இந்த இப்போ காலநிலைக்கு தகுந்த மாரி பயிரும் வளருங்க